ஹலோ அண்ணன் நாங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுகிறோம் உங்கள்ட ட்ரெஸ்சு கூட தைக்கிறதுக்கு கொடுத்தோம்ல ஆ ஆமாங்கணா அது எப்போங்ணா கிடைக்கும் ம் அடுத்த வாரம் எங்களுக்கு ஆனுவல் டே ஆனுவல் டே இருக்குங்கணா அடுத்த வாரம் அதனால் எங்களுக்கு வேணும் ஆ ஆ சரிங்ணா ஆ ஆமாங்கணா நீங்கள் எங்களுது எல்லாம் தச்சு முடிச்சிவிட்டு சொல்லுங்கள் நாங்கள் தைச்சது எல்லாமே தச்சு முடிச்சு கையில வாங்கிகிட்டு கொடுத்துறோங்ணா அமௌண்டு ஆ

ஆ சரிங்ணா

நாங்க கொடுத்தது ஐம்பதுதாங்ணா வேறுலான் எக்ஸ்டாலான் ஒன்றும் இல்லை

டிசைனிங்ன்னா நாங்கள் சொன்ன டிசைனிங் தச்சால் போதுங்கணா

ஆ சரிங்ணா இருந்தாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் ஆ ஆ சரிங்ணா